மோடி காப்பீடு திட்டத்து மூலயமா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒரு ஒரு லட்சரூபா செலவு பண்ணி என் குடும்பத்தில் இருக்கவங்களை என்னால் காப்பாற்ற முடியாது ஆனால் இந்த மோடி திட்டங்கிறது ரொம்ப பயன்படுது ரெண்டாவது ஒரு பொண்ணு நல்ல என் பொண்ணு படிச்சிருக்குறாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பணம் போட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எங்கக்கிட்ட வசதி இல்லை ஆனால் இந்த திருமண உதவி திட்டத்தின் மூலயமா குழந் எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சி தர முடியுது ரெண்டாவது இந்த பசுமை வீடு திட்டத்தின் மூலயமா தாழ வீட்டில இருக்கிற நாங்கள் கொஞ்சம் தார்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறோம்